இப்போலாம் நிறையா இன்டர்நெட் வந்ததுனால் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போய்டுச்சு எதாக இருந்தாலும் எடுத்த உடனே பண்ணிடலாம் அப்படி போய்டலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது இப்போ ஒரு கொஷினுக்கு இப்போ தமிழில் கொஷின் கேட்டால் கூட அதுக்கு என்ன இங்க்லீஷில் மீனிங்கு அப்படின் தேடுகிறோமா காலம் மாறிடுச்சு அப்படி இருக்குமோது தமிழ் இன்னும் வளரனும் நினைச்சோம்னாக்க இன்டர்நெட் இல்லாமல் இப்போ காலங்கள் இருக்க முடியாது பிள்ளைங்களுக்கு பாடத்தின் மூலமாக தான் தமிழை உணர்த்த முடியும் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரும் தமிழில் போடுகிறாங்க யாரும் இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் கூட அதிகமாக படிக்கிறதில்லை இங்கிலீஷ் தான் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் தேவை அப்படி நினைச்சி பெற்றோர்களும் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் விட்டுட்றாங்க அதனால் தமிழ் ரொம்ப கீழ நிலைமைக்கு ஆயிடுச்சு தமிழ் பேசுறதே இப்போ குறஞ்சி போச்சின்னு கூட சொல்லலாம் ஸ்கூலுங்க ஆஃபிஸில் அதுக்கப்புறம் இப்போ கடைங்களில் கூட இங்கிலீஷ் தான் பேரோட பொருளோட பேருங்களும் இப்போ இங்கிலீஷ்ல தான் வருது தமிழில் எதுவுமே வரது கிடையாது ஆனால் இன்டர்நெட்டில் என்னென்ன தேவையோ அனைத்துமே இன்டர்நெட் மூலியமாக வீட்டுக்கு வர வச்சுறாங்க எதையும் எங்கேயும் யார்டையும் போய் பேசுகிறதும் கிடையாது பேசுனா தான தமிழ் மொழியை பற்றி பேச முடியும் இப்போ எல்லாம் காலங்காலமாக மாரிகிட்டு தான் வருது அதனால் வீட்டில் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுங்க நம்ம தமிழை நம்ம தாய்மொழியை நம்ம என்னைக்குமே விட்டுற கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய் செய்யணும் தமிழும் நமக்கு முக்கியம் நம்ம மொழியை நம்ம மறந்துவிட்டா பின்வரும் சந்ததிகள் தமிழை மறந்தே போய்விடுவாங்க

மக்களுக்கு நிறையா நிறைய வகையாக தமிழை புகட்டணும்ன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஃபுல்லாகவே தமிழாதான் இருந்துச்சி இங்கிலீஷ்ல யாரும் கிடையாது நம்பளை அடிமை படுத்தும்போது கூட நம்ம இங்கிலீஷ் பேசுனது கிடையாது இப்போ அது ஒரு ஃபேஷனாக மாறிடிச்சி அதனால் எல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரமிச்ட்டாங்க டெக்னலாஜி வளர வளர பிள்ளைங்களும் அது அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடியே போய்விட்டாங்க யாரும் சிந்திக்கிறது கூட இல்லாமல் போய்டுச்சு சிந்திக்கும் திறமை இருக்கும்போது நல்லாயிருந்தாங்க இப்போ சிந்திக்கிறதே கிடையாது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ வளர்க்கணும்னுனா தமிழ் பாடம் கட்டாயம் இருக்கனும் எல்லாரும் தமிழ் பேசணும் சொல்லிட்டு நம்ம மொழியை நம்ம வளர்க்கணும் அடுத்தவங்க மொழியை எப்படி நம்ம மேலே திணிக்கிறாங்க இப்போ கம்பெனி சைடு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான் பேசிகிட்ருக்காங்க தமிழ் அங்கேயும் முற்படுத்தணும்ன்னு ஆசைப்படுறேன்